ஹலோ அ க்ரீன் பெர்ஷன் ஸ்டோருங்ளா அ என் பேர் மணிகண்டன் நான் விழுப்புரத்துலிருந்து பேசுறேன் ம் உங்கள் ஸ்டோர்லிருந்து சில ப்ராடக்ட் சோப் இந்த ஆன் ரின் பார் ஹமாம் சோப் லியோஜால் லெமன் இந்த ஐட்டங்கள் ஒரு சில ஐட்டங்கள் எல்லாம் வேணும் எனக்கு ரின் பார் வந்து ஒரு நாலு போதும் மேடம் ஹமாம் சோப் ஒரு ரெண்டு லிஜோன் லெமன் வந்து ஒரு ஒன்று போதும் மேடம் மொத்தம் அமௌன்ட் எவ்வளோ வருது மேடம் ம் டூ ஃபாட்டிங்ளா ஆம் ம் பேமென்ட் வந்து அ ஸ்கேன் பண்ணிக்கிலாங்களா வந்து கேஷ் ஆன் டெலிவரியா

ஓகே மேடம் எப்போ டெலிவரி வரும் டெலிவரி சார்ஜெஸ் ஓகே மேடம் எதாவது சார்ஜ் எதாவது எக்ஸ்ட்ரா வருங்களா டெலிவரி சார்ஜ் ஏதாச்சும் வருதுங்களா எவ்வளோ எவ்வளோ மேடம் ஆன் ஜாஸ்தியாக இருக்கே மேடம் டெலிவரி சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கு ஆ ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ எட்டு மணிக்கு வரும் மேடம் டெலிவரி ஆ லொகேஷன் வந்து மாரியம்மன் கோவில் தெரு ஆ நம்பர் பன்னெண்டு ம் அ ம் விழுப்புரம் ஆ ஆமாம் மேட்டுத்தெரு

ஆன் ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ தேங்க்யூ மேடம்